இப்போ கோயபுத்தூர் எடுத்துட்டீங்கன்னா கோயமுத்தூரில் வந்து பல காலேஜஸ் இருக்குது இந்த இப்போ நம்ம இதில் வந்து கோயமுத்தூரில் பார்த்தோம்னா தான் கவுர்மெண்ட் காலேஜோடய அதிகமாக இருக்குது இதே ப்ரைவேட் காலேஜ் எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க கவுர்மெண்ட் காலேஜுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னால் அது கவுர்மெண்ட் காலேஜில் படிச்சால் ஸ்கில்ஸ் இல்லைனு நினைக்கிறாங்க ஆனால் கவுர்மெண்ட் காலேஜில் படிச்சால் ஸ்கில்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறாங்க அது ஏன் அப்படின்னா அது கவுர்மெண்ட் காலேஜில் வந்து அவ்வளோவுக்கா ஸ்ட்ரிட்னஸ் இருக்காது நமக்கு தேவையான படிக்கறதுக்கு எக்கியூமெண்ட்ஸு எதுவுமே இருக்காது இப்போ கம்ப்யூட்டர்னா சிஏ கம்ப்யூட்டர்ஸ் டிப்பார்ட்மெண்டில் சிஏக்கு லேப்டாப்பு கம்ப்யூட்டரெலாம் இருக்காது இப்போ அதுவே இப்ப கெமிஸ்ட்ரி அதெலாம் போட்டால் லேப் இருக்காது கவுர்மெண்ட் காலேஜீல் ஆனால் ப்ரைவேட் காலேஜீல் எல்லாமே இருக்கும் ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்கும் அவங்களுக்கு பேக் கிரௌண்டில் சப்போர்ட் இருக்கும் அமௌண்ட்டு பணம் நிறையா இருக்கும் ஆனால் கவுர்மெண்ட் பசங்க அப்படி இருக்காது அது ஏன்னால் அப்போ இப்போ கோயபுத்தூரே எடுத்துட்டீங்கன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது ஐடி கம்பெனிஸில் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சண்டேஜ் பேர் இப்போது ப்ரைவேட் காலேஜஸ் தான் இருக்கிறாங்க பத்து பெர்சண்டேஜ் பேர் தான் கவுர்மெண்ட்டுக்கு கவுர்மெண்ட் காலேஜ் வர ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க இப்போ கவுர்மெண்ட் ஸ்கூலே எடுத்தீங்கன்னா கவுர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து அதிக பேர் இருக்காங்க ப்ரைவேட் காலேஜில் கம்மி பேர்தான் இருக்கிறாங்க ஆனால் இப்போ யாருக்கு அதிகம் இதுவாக போயிரும்னா இப்போ ப்ரைவேட் காலேஜுக்கு தான் வரும் அது வரும் இப்போ என்ன பண்ணும்னா அதுக்கு நம்ம கவுர்மெண்ட் என்ன பண்ணும்னா ரெண்டுக்குமே ஒரே மாதிரி சமத்துவமாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் கவுர்மெண்ட் காலேஜ்ஜு இதுக்குனே ஃபஸ்ட்டு வெளி காலேஜுக்கு வெளி ஊருக்கு தெரியும் இப்போ ஐடி கம்பெனிஸ் போனால் நமக்கு இங்கிலீஷ் பேசுகிறது இருக்காது அதே ப்ரைவேட் காலேஜுக்கு வந்து இங்கிலீஷ் பேசுகிறக்கு ஸ்கில்ஸ் இருக்கும் ஆனால் கவுர்மெண்ட் அது இருக்காது ஏன்னால் கவுர்மெண்ட் காலேஜ் அது சொல்லித் தரல ப்ரைவேட் காலேஜில் இங்கிலீஷ் ஸ்பீச் ஸ்பீச் பண்ணுறாங்க அதை பார்த்து பசங்க படிக்கிறாங்க பேசுகிறாங்க கவுர்மெண்ட் காலேஜில் அதை பற்றி நம்ம படிக்க படிக்கல அதால் நமக்கு எதுவுமே தெரியாது அது தெரிஞ்சிக்காது தப்பு நம்மளோடையது இல்லை அவங் கவுர்மெண்ட்டோடது தான் கவுர்மெண்ட் இந்த சரி செஞ்சால் எல்லாத்துக்கும் ஸ்டூடண்ட்ஸுக்கு வேலை கிடைக்கும் அதுவே வேலை வரும் போது காரணமாக இருக்கும் இப்போது சிம்பிளாக எடுத்துகிட்டோம்னா நல்ல ஸ்டடிஸ் வேணும் நல்ல தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் கவுர்மெண்ட் காலேஜ்ஜுக்கு கவுர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு நல்ல டீச்சர்ஸு அதெல்லாம் வேணும் இப்போ ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆக விடணும் பாதி ஸ்கூல் ஸ்போட்ஸில் இன்வால்வ் ஆக விடமாட்டாங்க இப்போ அப்படி பண்ண அவங்க அவங்க அவங்க முன்பட்டால்தான் பேக் கிரௌண்ட் ஸ்டூடண்ஸ்லாம் கொஞ்சம் வருவாங்க